ஹலோ வணக்கம் சார் சார் என்னோட மொபைல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் என்னோட பேர் வினோத் எனக்கு வந்து மினிமம் பேலண்ஸ் வந்து காட்டியிருக்குது மெசேஜ் வந்துருக்கு அலார்ட் மெசேஜ் வந்துருக்கு ஸோ இந்தளவுக்கு மினிமம் பேலண்ஸ் வச்சதே இல்லை ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு கொஞ்சம் க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஏன்னா மேக்ஸிமம் பேலண்ஸ்தான் இருந்துச்சு சடனாக மினிமம் பேலண்ஸுங்கிறப்போ எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு கொஞ்சம் ப்ளீஸ் ரீ க செக் பண்ணுங்கள் சார் என்ன இஸ்யூ என்னங்கிறது எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் லைனில் வெயிட் பண்ணுறேன் சார் அந்த மாரி ஒரு ஆப்ஷனே இல்லை சார் நான் வந்து எதுவுமே ரீசார்ஜ் ப்ராப்பராக நான் ரீசார்ஜ் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து மினிமம் பேலண்ஸே வர்றாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் சைட் நெட்வொர்க் எதாச்சும் செக் பண்ணுங்கள் ஸோ மினிமம் பேலண்ஸ் வந்து எனக்கு வந்துருக்குது அலார்ட் மெசேஜ் வந்துருக்குது அது எனக்கு க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள்